டெக்னாலஜி வளர்ந்தது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் வந்து பேங்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வர மாதிரி இல்லை வந்து வண்டி வாங்கியிருக்கான் என் மகன் லோன் போட்டு வாங்கியிருக்கான் நம்ம அதில் வந்துட்டு அகௌண்டில் பணத்தை போட்டிருக்கோம் பணம் போட்டால் அது வந்துட்டு எடுக்காமல் விட்டுவிட்டு கடைசியில் மாத கடைசியில் வந்து சொல்கிறாங்க வந்து பணம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம போய் பேங்கில் கேட்டோம்ன்னால் இல்லை அவங்க தான் எடுத்துவிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எங்கே போய் கேட்குறது என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலை வே வே வேஸ்ட்டாக மூணாயிரத்தி ஐந்நூறுபா நாலாயிருபா நம்ம கட்டுறது வேஸ்ட்டாக போயிடுது டெக்னாலஜி வளந்துருச்சு நல்லது தான் போய் நம்ம அங்கே போய் கேட்டாலுமே அவங்க வந்து பார்த்துட்டு அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து அவங்க வந்து நம்ம வண்டி வாங்குனோம்ன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு பேங்கில் தான் பணம் கட்டணும்றாங்க கையில் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வளர்ந்தது ந நல்லதான் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு இதில் படிக்காதவர்களுக்குலாம் அது வந்து புரியமாட்டேன்னுது பேங்கில் போனால் அது வந்து இது இது இப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கும் நல்லது